நான் வந்து பார்த்தீங்கனா புதுசாக ஒரு டைனிங் டேபிள் வாங்கினேன் எங்கே வந்து ரொம்ப நாள் ஆசை ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும் அப்படிங்றது நான் வந்து போய்விட்டு கடையில் பார்த்த உடனே பார்த்தீங்கனா அந்த டைனிங் டேபிள் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு சரி அழகாக இருக்கே விலையும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சொல்லிட்டு நான் வாங்கிவிட்டேன் ஏன்னால் டைனிங் டேபிள் வந்துச் சேர்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டில் வந்து அதை எடுத்துனு வந்து போட்டோனால் அது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு ஒரு ஒரு ஒரு கிராண்ட் லுக்கு தரும் வீட்டுக்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்ற அளவுக்கு எல்லா சொல்கிற அளவுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அந்த டைனிங் டேபிள் உக்காந்து சாப்பிடுறதுக்கு கம்ஃபர்ட்டபிளாக இருந்துச்சு நல்லா விலைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அந்த டைனிங் டேபிள் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து எவ்வளோ சாப்பாடு வேணுமோ வைக்கற அளவுக்கு ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் நல்ல கம்ஃபர்ட்டபிளாக நாலு பேர் உக்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அந்த டைனிங் டேபிள் நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு